எனக்கு வந்து பிடிச்ச நிகழ்ச்சி டிவி நிகழ்ச்சி என்னன்னா வந்து எதிர் நீச்சல் அது தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் அது ஏன் பிடிக்கும் அப்படினா வந்து பெண்களோட முன்னேற்றம் அப்புறமா பெண்கள் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்பறம் இந்த மாதிரி ரொம்ப இன்னுமே வந்து சில பேர்லாம் அடிமைப்படுத்தி இந்த பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் தனிமைப்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னுமே சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை எல்லாமே ஒரு மாதிரி எதுர்த்து நிற்கிற மாதிரி பெண்களுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி பெண்களோட முன்னேற்றத்திற்கு சில ஆண்கள் வந்து துணை நிற்கிற மாதிரியும் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்காங்க அதனால் வந்து எனக்கு அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்பவே பிடிக்கும் அதில் வந்து எல்லா எல்லா பெண்களுமே வந்து அதுவும் படித்தவங்க படித்து முடித்த அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து குழந்த குடும்பம் அந்த மாதிரி அவங்க அதில் அவங்களோடைய லைஃபை வந்து ஓட்டிகிட்டு அவங்க படித்த படிப்பையே வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படி இருக்க கூடாது அப்படின்றத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் உதாரணமாகவும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படி இருக்கிறதும் நல்லது தான் இப்படியெல்லாம் இருக்க முடியும் அதுக்கு ஆண்கள் நீங்களும் வந்து ஒரு நல்ல நல்ல விதமாக ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நல்ல கருத்து வந்து அது வந்து கொண்டு வருது அதனால எனக்கு வந்து அந்த எதிர்நீச்சல் நிகழ்ச்சி வந்து ரொம்பவே பிடிக்கும் அதில் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க பாட்டி அந்த மாதிரி வரைக்கும் எல்லாருமே படித்தவங்க தான் ஆனால் அந்த படித்தவங்கள வந்து எதுவுமே செய்ய விடாமல் தடுத்து நிறைய உண்மையான விஷயோம் தான் அது உண்மையாகவே வந்து அந்த மாதிரியான ஆளுங்க எல்லாம் இருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் ஒரு பெண்ணும் வந்து ஒரு பெண் சமம்னு சொல்லிட்டால் கூட நிறைய அடிமைப்படுத்தி அவங்கள வந்து அவங்களோட கருத்துக்களை காதில் கேட்காம நீ வந்து பொண்ணு நீ சொல்றதை நான் ஏன் கேட்கணும் இந்த மாதிரியான கருத்துக்கெல்லாம் இன்னுமே வந்து நிறைய இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்குது நிறைய பெண்கள் வந்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க அதனால வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த நிகழ்ச்சி என்னன்ன வந்து எதிரிநீச்சல் அது தான் அப்படினு சொல்லுவேன்